ஆமாங்க சார் ப்ரோமோட்டர் லேண்ட் ப்ரோமோட்டர் தான் சொல்லுங்கள் எங்கேரு ஓகே சரிங்க நீங்கள் தஞ்சாவூரில் எந்த ஏரியாலேருந்து பேசுகிறீங்க சரிங்க இப்போ தஞ்சாவூரில் ஒரு நாலஞ்சி இடத்துல லேண்ட் இருக்குதுங்க ஹைவேஸில் அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பட்ஜெட் எதிர்பார்க்கறிங்க அப்படிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் ஹைவேஸ் இருக்குதுங்களா தஞ்சாவூர் திருச்சி நேஷ்னல் ஹைவேஸ் தஞ்சாவூர் திருச்சி நேஷ்னல் ஹைவேஸ் அதுலேருந்தே அந்த இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேண்ட் இருக்குதுங்க ஓகேங்களா உங்களுக்கு எத்தன ஸ்கொயர் ஃபீட் வேணும் எவ்ளோ ரெண்ட்டு வேணும் அந்த மாரி நீங்க டீட்டெயில்ஸ் கே சொன்னீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்ளோ அப்டின்னு க ஒவ்வொரு ஏரியாக்கு ஏத்த மாரி இப்போ நீங்க தேர்ட்டி லேக்ஸுன்றது ஓகே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணுன்னா இதை விட கம்மியா வேணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட்டில் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்ற மாரியும் இருக்குது உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டியில் இருக்கணும் உங்களுக்கு நல்ல ட்ரிங்க்கிங் வாட்டர் கிடைக்கணும் கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்புறம் நீங்கள் இருக்கணும் தஞ்சாவூர் நீங்கள் அந்த மெடிக்கல் காலேஜ் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் நியர் தான் அது போகிற வழிலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ரெண்டு மூணு ஸ்கூல்ருக்கு காலேஜும் இருக்கு யுனிவர்சிட்டி பெரியார் யுனிவெர்சிட்டிலாம் இருக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஓகேவா அப்படின்னு சொல்லுங்க இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு இடமும் இருக்குது எங்களுக்கு நாஞ்சிக்கோட்டை பைப்பாஸில் ஒரு ப்ரோமோட்டிங் லேண்ட் இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எந்த மாதிரி லொகேஷன் நாங்கள் நாலு லொகேஷன் உங்களுக்கு அனுச்சிவுட்றோம் டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் இது தானே இன்றைக்கி இந்த நம்பருக்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அனுச்சிவுட்றோம் உங்களுக்கு எந்த இடத்துல லொகேஷனில் லேண்ட் வேணும் அப்டின்றத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே சார் நான் ஓகே சார் நான் அனுச்சிவுட்றேன் ஓகே சார் உங்கள் நேம் சார் ஓகே சார் ஓகே நான் அனுச்சிவுட்றேன்